இப்போ விழுப்புரம் மாவட்டம் அப்படின்னு நம்ம எடுத்தம் போது விழுப்புரம் மாவட்டத்தில் அதிக மக்கள் செய்யக்கூடிய வேலைல ஒரு முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோம்னா அது தான் பார்த்திங்க அப்படின்னா விவசாயம் ஸோ இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் வந்து செய்யக்கூடிய முக்கியமான வேலையில ஒரு வேலை விவசாய தொழிலாக தான் இருக்கு ப்ளஸ் விவசாயம் மட்டும் இல்லாமல் ஒரு சிலவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கூலி வேலைக்கும் போகறாங்க கூலி வேலை அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா இப்போ வயலில் செய்யக்கூடிய வேலை இருக்கு அதற்கப்பறம் கட்டிட வேலை இந்த மாதிரி நிறைய கூலி வேலைக்கு போகறாங்க இப்போ நிறைய மக்கள் வந்துவிட்டு கிராமத்துலையுமே இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு அந்த மாதிரினா வேலையிலையும் ஈடுப்படுறாங்க ப்ளஸ் அதே போல சுயமாக சுயதொழில் தே மக்களும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க சுயதொழிலுங்கும் போது பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க அதாவது இந்த கடைகள் வைக்கிறது ப்ளஸ் வந்து சிறு தொழில் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஸோ அது மூலியமாக பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் ஃபேக்ட்ரிஸ் இருக்கு ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போகறவங்க இருக்காங்க ஸோ இப்போ ஃபேக்ட்ரிஸ் ப்ளஸ் கடைகள் அப்புறம் இந்த சுயதொழில் பண்ணுறது இது மூலியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மாவட்டத்தோட பொருளாதாரம் அப்படிங்கறது இன்க்ரீஸ் ஆகுது ப்ளஸ் ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க செய்யக்கூட அந்த வேலையில் டெய்லி பேசிஸில் அவங்க செய்யக்கூடிய அந்த வேலையில் அவங்க ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டை வச்சு அவங்களோட டெய்லி பேசிஸ் அப்படிங்கறது அவங்களோட வாழ்க்கை முறைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க